ஆ வணக்கம் டீச்சர் நான் தமிழ் தமிழ் டீச்சர் பேசுகிறேன் இல்லை இல்லை டீச்சர் பூஜா டீச்சர் அந்த அறிவியல் அறிவியல் டீச்சர் தான் பிரியா ஆமாம் டீச்சர் ஆ ஆமாம் டீச்சர் நம்ம க்ளாஸ்சில் படிக்குறாளே திவ்யா அவள் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறாள் சரி அது தான் உங்கள் பாடத்தில் அவள் எப்படி படிக்குறாள் அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கேன் மற்ற ஆசிரியர்கள்கிட்டவும்

ம் ஆ ஆ ஆ ஆ மற்ற எல்லா ஆசிரியர்கள்கிட்டேயும் கேட்டேன் எல்லாேருமே வந்துட்டு அவள் கொஞ்சம் சுமாராக தான் படிக்குறாள் ரொம்பெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சுமாராக தான் படிக்குறாள் எல்லா பாடத்துலேயுமே அது இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய விடுமுறை எடுக்குறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது தான் அது தான் இப்போது பிரச்சினையா இருக்குது இப்போது வந்து இது அடிக்கடி ஸ்கூலுக்கு வர்ற பசங்களாலே சுமாராக படிக்கிற பசங்களாலே ஒழுங்கா படிக்க முடியாது இவள் ரொம்ப சுமாராக படிக்குறாள் ரொம்ப சுமாராக படிக்கிறதுனால இவள் லீவ்வை போடுறதுனால சுத்தமாக இவளுக்கு படிப்பு மண்டையிலே ஏற மாட்டேங்குது டீச்சர் அதனால ஆ ஆ ஆ

ஆ அது தான் அது தான் நான் எல்லா ஆசிரியர்கள் கிட்டேயும் கேட்டுவிட்டேன் நான் எல்லா ஆசிரியர்கள் கிட்டேயும் கேட்டுவிட்டேன் எல்லாேருமே வந்து அப்படி தானே சொல்கிறாங்க அதனால இதுக்கு மேலயுேம் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் ஏன்னால் வந்து இப்போது அரையாண்டு பரிட்ச வேறு நெருங்கிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து ரொம்ப இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாமல் நாம் தலைமை ஆசிரியர் கிட்டே வந்து எல்லா டீச்சரும் மொத்தமாக போய் அந்த பொண்ணை பற்றி பேசுனோம்னால் கொஞ்சம் சரியாகிடும் அதை பற்றி வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான் அதுவும் சரி தான் அதனால இல்லை நம்ம அவர் கிட்டேயாச்சி எல்லாேரும் சேர்ந்து பேசலாம் அவங்க கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்று முடிவு எடுக்கலாம்

ஆ ம் ம் சரிங்க சரிங்க டீச்சர் சரிங்க சரிங்க டீச்சர் ஆமாம் ஆமாம் அந்த

ஆமாம் நம்மளை அவங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க பெற்றோர்கள் என்ன டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்மளை தான் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்கள் அப்போ அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும்ல ம் பிரியா இல்லை திவ்யா ம் திவ்யா திவ்யா டீச்சர் திவ்யா டீச்சர் ஆமாம் ஆமாம் ஆமாம் டீச்சர் பேரே மறந்துவிட்டிங்களா ஆ ஓகே

ஆ ஆ ஆமாம் ஆமாம் அப்போ அந்த மாதிரி உங்கள் இதில் எனக்கு ரொம்ப மோசமாக பார்த்தா இவளை தான் தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது ஒரு அதுதான் அந்த பிரியா சொன்னிங்கள்லே அந்தமாதிரி பசங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க ஏன்னால் அரையாண்டு பரிட்ச நெருங்கிட்டே வர்றதுனால் நம்ம சீக்கிரமாக இது பற்றி முடிவு எடுத்தே ஆகணும் ஆ அதுதான் இப்போ வெள்ளி இன்றைக்கு வெள்ளிக் கெழமன்றதுனால நம்ம இன்றைக்கே பேசிவிட்டோம் அதுதான் அவங்கள திங்கள் கெழம வர வைக்க முடியும் இப்போ இன்றைக்கே பேசிவிட்டு திங்கள் கெழம வந்து நேரில் வரவழைச்சு நான் நினைக்குறேன் ஏன்னால் இதுக்கு மேலேயும் ஆ அப்படிங்களா ஆ ஆ ஆ ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க டீச்சர் அப்போது ஆ அப்போது சரிங்க டீச்சர் அப்போது நம்ம ஃபோன்லேயே பேசி அந்த பொண்ணை பற்றி அவங்க பே ஃபஸ்ட்டு அவங்க பெற்றோர்கள் கிட்டே பேசிவிடுவோம் பேசிவிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணணுங்றத நம்ம தலைமை ஆசிரியர் கிட்டே கேட்டுவிட்டு நம்ம பண்ணிக்கிடுவோம் ம் ம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கொடுக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் ஒரேடியாகவும் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் ம் அதனால தான் ஏன்னால் நான் நிறையா வாட்டி பேசிகிட்டுருக்கேன் அதனால பார்த்துக்கலாம் தோ பார்த்துட்டு பேசலாம் சரிங்க டீச்சர் ஆ நன்றி டீச்சர் வைக்கட்டுமா ம் சரிங்க